இந்தியாவில் என்னங்க சார் மாற்ற முடியும் நம்ம எதாவது மாற்றணுன்னு நினச்சா மாறப்போகுதா அவுங்கவங்க அவுங்கவங்க இஷ்டத்துக்கு இருக்கணுங்கிறாங்க நம்ம என்ன பண்ணமுடியும் சொல்லுங்கள் அதுக்காக நான் பத்தில் ஒன்றா இருக்கணுன்னால் நான் விருப்பம் இல்லை எனக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றணும் எண்ணங்கள் நிறையா இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்லமுடியாது ஆனால் அதுக்கான தகுதியும் நான் வளர்த்துக்கிட்டு என்னால் எதாவது சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சின்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவோம் தேங்க் யூ